எனக்கு பிடித்த பருவம் பள்ளிப்பருவம் ஏனென்று சொன்னால் பள்ளிப்பருவத்தில் எது பற்றியும் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை குடும்பம் நல்லது என்று எதையும் எதைப்பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அதனால் பள்ளிப்பருவம் என்பது மிகச்சிறப்பான எனக்கு பிடித்த பருவம்